ஏழு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பன்னெண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பதினஞ்சு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இருபத்தி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு